ஹலோ சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சார் நீங்கள் எங்கேயிருந்து பேசுகிறீங்க ஆ பேர் என்ன சார் ஆ ஓகே சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு ஆ அடிக்கலாம் சார் போஸ்டரு அடிக்கலாம் சார் டீடெயில்ஸா சார் போஸ்டர் சைஸ் எவ்வளோ சார் ரெண்டுக்கு மூணு வரும் சார் நார்மல் சைஸு ரெண்டு அடி அகலம் மூணு அடி நீட்டு வரும் சார் புரியல சார் சைஸ் சைஸு ஒரு போஸ்டர் இருபது ரூபாய் வரும் சார் மொத்தம் நீங்கள் எத்தனை போஸ்டர் சார் வேணும் உங்களுக்கு நூறு போஸ்டரா சார் மொத்தமாக முன்னூறு போஸ்டரு அடிச்சால் தான் சார் பதினஞ்சு ரூபா லெஸ் பண்ணலாம் ஒரு போஸ்டருக்குன்ட்டு கம்மியாக தான் தேவைப்படுதுங்களா சார் நூறு போதுங்களா சார் டிஸ்கவுண்ட் சரிங்க சார் ஒரு ரெண்டு ரூபா கம்மி பண்ணிகிங்க சார் பதினெட்டு ரூபான்னு பண்ணலாம் சார் ஆ டிசைன் நாங்களே பண்ணுவோம் சார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னால் உங்கள வச்சுக்கிட்டே டிசைன் பண்ணுவோம் சார் இல்லை உங்களுக்கு போட்டோஷாப் தெரியும்னால் நீங்கள் டிசைன் பண்ணி அனுப்பினாலும் நாங்கள் பண்ணிக்கொடுப்போம் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் நீங்கள் நேரில் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்து டிசைன் சொல்லுங்கள் நான் ஒன்று ஒன்றா பண்ணுறேன் ஆ பேனரும் உண்டு சார் பேனரும் உண்டு ஃபோட்டோஸும் உண்டு எதாவது ஃபங்ஷன் ஆ ஃப்ரேமும் அடிப்போம் சார் எதாவது ஃபங்ஷன்னால் நாங்கள் நேர்லேயே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுப்போம் சார் ஃப்ரேம் ஃப்ரேம்லாம் தொள்ளாயிர ரூபா வருங்க சார் நார்மல் ஃப்ரேமே அது வந்து நார்மல் சைஸ் தான் சார் ஒரடிக்கு ஒன்றுக்கு ஒன்று இருக்கும் சார் ம் ஓகே சார் ஆ ஃப்ரேம்லாம் நல்லா இருக்கும் சார் குவாலிட்டியாக இருக்கும் சார் இல்லை நீங்கள் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும் சார் ஆ நீங்கள் எந்த குவாலிட்டிக்கு விரும்புகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும் ஆ ஓகே சார் வாங்க ஆ சரி சார் ஒரு ஒன்றரை நாள் ஆகுங்க சார் ஆ ஆமாம் சார் ம் ஓகே ஓகே சார் ஓகே சார் அவ்வளோ தான் சார் ஃபோட்டோஸு பிரிண்டிங் ஒர்க்கு அந்தமாதிரி சார் பேனர் ஒர்க்கும் பண்ணுறோம் சார் வேறே எதாவது ஆஃப் ஆ சொல்லுங்கள் சார் பத்துக்கு பத்து வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் சார் நார்மல் டிசைனில் நீங்கள் டிசைன் அதிகமாக எதிர்பார்த்திங்கன்னா அதுக்கான மெனக்கெடல் பொறுத்து ரேட்டு வேரியட்டி ஆகும் சார் ஆ ஆமாம் சார் ஓகே சார்

ஓகே சார் நீங்கள் இன்னைக்கு சாயந்தரம் வாங்க நம்ம என்னென்னு பேசுவோம் கம்மியாகவே பண்ணி தரேன் உங்களுக்கு ஆர்டரு இருந்தாலும் எனக்கு பிடித்து கொடுங்க அதில் எதாவது கமிஷன்னால் கூட நான் கொடுக்குறேன் சார் உங்களுக்கு ஓகே சார் ஆ தேங்க் யூ சார் ஓகே சார் ஆ தேங்க்ஸ் ஆ ஓகே சார் கால் பண்ணுங்கள்